எங்கள் பகுதியில் அரசு மருத்துவமனைகள் நிறையா மருத்துவமனைகள் எல்லாமே நிறையாவே இருக்குது அது கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு குறைஞ்சது ஒரு பக்கம் பக்கமாகவே ஒரு ஐம்பது ஆஸ்பத்திரிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப சுகாதார மையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதுவுமே எங்கள் வீட்டுக்கு பக்கமாகவே இருக்குது நம்ம சும்மா நடந்து போனாவே போதும் நடந்து போனாவே போகிற தூரத்துலேயே நம்மளுக்கு அதிகமாக மருத்துவமனைகள் இருக்குது அரசு மருத்துவமனைகள் சொல்லும்போது அரசு மருத்துவமனைகள் எங்கள் வீட்டுக்கு அருகாமைலேயே இருக்கு து நம்ம எதுலேயுமே சைக்களில் கூட போகணும்னு அவசியம் இல்லை நடந்து போனால் போதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சுகாதார மையங்கள் இருக்குது அதை எளிதில் அணுக முடியுது நம்ம வசதியாகவும் இருக்குது இங்கேருந்து நம்ம வீட்லருந்து நடந்து போகிற தொ தொலைவில் தான் இருக்குது தூரத்தில்தான் இருக்குது அது ஈஸியாக நம்ம போய் அணுக முடியுது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்களும் மருத்துவர்களும் பார்த்தினா மிகவும் அன்பாக நம்மளுக்கு நல்ல முறையில் ஒரு சிகிச்சையும் வந்து கொடுக்குறாங்க எல்லா வசதிகளும் அங்கே இருக்குது மருத்துவமனைகள் வந்து பார்த்திங்கனா நிறையாவே நம்ம எங்கள் பகுதியில் இருக்குது அது வந்து நம்ம விரல் விட்டு கூட எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு பத்தடி தூரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனை திருப்பி ஒரு பத்தடி தூரத்தில் போனால் இன்னொரு மருத்துவமனை குழந்தைங்க ஆஸ்பத்திரி ஆரம்ப சுகாதார மையம் இருபத்து நாலு மணிநேரமும் ஆரம்ப சுகாதார மையம் வந்து செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எந்த நேரத்தில் எங்கே எப்போ போனாலும் அவங்க இல்லாமல் நம்மளுக்கு முதலுதவி கொடுக்குறாங்க நமக்கு நிறையா மருத்துவ உபகரணங்களும் அங்கே வந்து நிறையாவே இருக்குது ஸோ அதை வச்சு நம்மளுக்கு அவங்க வந்து மருத்துவமும் பார்க்குறாங்க நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது நம்ம நடந்து போகிறளவுக்கு தூரத்தில்தான் இருக்குது நம்ம ஈஸியாக அணுக முடியும் அணுகவும் முடியும்